பொதுவாக இப்போ நம்ம ஏரியாவில எங்கள் ஏரியாவிலன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத ரீதியாக வணிகங்கள் நிறைய நடக்கும் இப்போ இப்போ இப்போ இந்துக்கள் பண்டிகையாக இருக்கட்டுமே அது தீபாளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் ஆயுத பூஜையாக இருக்கட்டும் இல்லை சரஸ்வதி பூஜை வு ஒம்மு இந்த மாதிரி வர ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே விவசாயிகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓரளவுக்கு இப்போ ஆயுத பூஜைன்னு வெச்சிக்குவோம் ஆயுத பூஜை இதெலாம் வாழ மரம் கட்டுவாங்க அடுத்து கொண்டக் கல்லை சுண்டல் செய்வாங்க கொழுக்கட்ட செய்வாங்க இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா அதுக்கு கொழுக்கட்ட செய்வாங்க அதுக்கு சாமி படைக்கிறதுன்னு ஒவ்வொரு வீட்லையும் போய் இண்டிவிஜுவலாக வாழப் பழம் வாங்கறது வெத்தலை பாக்கு வாங்கறது ஊதுபத்தி வாங்கறது அடுத்தது இந்த சாப்பாட்டு பொருள் வாங்கறது இதை நம்பி நிறைய ந இப்போ இந்துக்கள் பண்டிகை அப்படின்னாலே பொதுவாக நிறைய பேருக்கு அங்கே வந்து பிஸ்னஸ் ஆகும் இப்போ தீபாவளின்னு அப்படின்னா எடுத்துக்கோங்களேன் எல்லாருமே ட்ரெஸ் எடுக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பொங்கல் அப்படின்னா ஏ கரும்பு வாங்காதவங்களோ வாழப் பழம் வாங்காதவங்களோ யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ அப்படிங்கிறப்போ ஒரு ஹியூஜானா அளவில் சேல்ஸ் நடக்கும் அது வந்து கண்டிப்பாக வணிகம் வந்து சிறு வணிகங்கள் நெறைய சிறு வணிகர்கள் நிறைய பேர் லாபம் அடைவாங்க லாபம் இந்த டே நிறைய பேரோட தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த மாதிரி இந்துக்கள் பண்டிகைனாலே விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே உள்ள வந்துரும் எல்லா எல்லா எ எல்லாவோ ஃபக ப ஃபங்க்ஷன்லையுமே சரி அதான் சொல்லுறேன் இப்போ ஒரு ஆயுத பூஜை அப்படின்னா கொண்டை கண்டிப்பாக கொண்டைக் கல்லை வாங்கி வந்துருவோம் வந்துரும் கொண்டைக் கல்லை அது சாமி படைக்க வாழப் பழம் வெத்தலை பாக்கு அந்த மாதிரி பொங்கல் எல்லாத்துக்குமே சிறு வணிகங்கள் கண்டிப்பாக உள்ள வருது தான் சிறு வணிகத்தோட தொடர்பு உள்ளது தான் நிறைய இந்துக்கள் பண்டிகை இந்துக்கள் பண்டிகை சொல்லப் போனால் இண்டு இந்துக்கள் வந்து பண்டிகை வச்சதே விவசாயிகள் காப்பாற்றுறதுக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லா பண்டிகையுமே டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறது விவசாயிகளுக்கு தான் அது எந்த பண்டிகையை வேணாலும் எடுத்துக்கோங்க இந்துக்கள் பண்டிகை நீங்கள் எதை எடுத்தாலுமே விவசாயிகளுக்கு சப்போர்ட்டு தான் அது அதை வச்சு அந்த ஏரியா இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே ம நீங்கள் வேணா பாருங்களேன் பொங்கல் ஒரு பண்டிகை வருது அப்படி அப்படின்னா இல்லை தீபாவளி பண்டிகை வருது அப்படின்னா மார்க்கெட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்களேன் அவ்வளோ ட்ரான்சேக்ஷன் நடக்கும் அது யூபிஐ ட்ரான்சேக்ஷனாக இருக்கட்டும் கேஷ் ட்ரான்சேக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பேங்க் ட்ரான்சேக்ஷனு இல்லை ஏடிஎம்மில பணம் எடுக்கறது இல்லை கைமாற்று கொடுக்கல் வாங்கறது இல்லை கடன் வாங்கறது பணம் வந்து அந்த ஒரு ஹியூஜ் அளவில் இப்போ எதிர்பார்க்காத அளவில் பணம் கைமாறும் கண்டிப்பாக அது வந்து சிறு வணிகங்களுக்கு சப்போர்ட்டு தான் இந்துக்கள் பண்டிகைனாலே